ஆ ஜெபி மொபைல் ஷாப் தான்ங்க

ஆமாங்கம்மா நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க ஓகேங்க

ஓகேமா ஓகேங்க ஆ ஆ இருக்குங்கம்மா அதாவது வந்து டச் ஸ்க்ரீன் மொபைல் கேக்கிறீங்களா அதாவது ஆட்னரி மொபைல் கேக்கிறீங்களா ஓகேங்க ஓகேங்க இருக்குங்க அது வந்துவிட்டு ம் நிறையா வெரைட்டீஸ் நிறையா கம்பெனிஸ் இருக்குங்கமா உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணுங்கிற மாதிரி நீங்கள் சொன்னிங்கனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம்ங்க ஓகேங்க ஓகே ஓகேங்க ஓகே ஓகேங்க ஆ நம்மக்கிட்டே வந்துவிட்டு சோனி ஆ சாம்சங்கு ஆ இந்த மாதிரி அதாவது விவோ அதுபோக ரெட்மீ இந்தமாதிரி நிறையா கம்பெனி ஃபோனுங்க இருக்குங்க அதில் வந்துவிட்டு நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய ஸ்பெஷலிட்டீஸ் இருக்கு அது ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரியான ஒரு சிஸ்டம் உள்ள ஒரு மொபைலும் இருக்கும் அது போக காலேஜு படிக்கிற குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரினா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில சிஸ்டங்களோட அமைப்புகளோடு இருக்கிற மொபைல்ஸும் இருக்குங்க ஆ உங்களுக்கு வந்துவிட்டு உங்கள் குழந்தைக்கி வந்துவிட்டு இங்கே ஸ்கூல் படிக்கிறாங்களா அல்லது காலேஜ் படிக்கிறாங்களா ஓகேங்க ஓகேங்க இப்போ நீங்கள் வாங்குகிறது ஸ்கூல் இப்போ ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கா அல்லது காலேஜ் படிக்கிற பொண்ணுக்குங்களா ஓகே ஓகேங்க ஆ கேரண்ட்டி ஒன் இயர் கேரண்ட்டி இருக்குமா ஒன் இயர் கேரண்ட்டி இருக்கு அதாவது ஸ்டார்டிங் வந்து எய்ட் தவுசண்லேருந்து தான் இருக்குங்க அந்தமாதிரி அந்த ரேட்டிலே எடுத்துகிட்டீங்கனா ஆ ரெண்டு சிம் கார்டு மெமரி கார்டு ரீச்சார்ஜோடு வந்துவிட்டு எட்டு எட்டுரூவா எட்டு ஐநூறு இந்த ரேஞ்சில் வரும்ங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டீங்னா உங்களுக்கு வந்து நல்லா பெனிஃபிட் இருக்கு ஒன் இயர் கேரண்ட்டி இருக்கு இந்தமாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்கு உங்களுக்கு என்ன கலர் என்ன மாடல் வேணுன்னு நீங்கள் பார்த்து செலக்ஷன் பண்ணிங்கனா இந்த ரோட்டில் எய்ட்டு எய்ட் தவுசண்லேருந்து ஒரு ஃபிப்ட்டீ தவுசண் வரைக்கும் இருக்குங்க நீங்கள் என்ன மாடல் என்ன டிசைனு என்ன கலர் வேணும்ன்ட்டு நீங்கள் செலக்ஷன் பண்ணி சொன்னிங்கனா அதுக்கு தகுந்த மாதிரி நேரில் வந்து பார்த்து சொன்னிங்கனா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம்ங்க ஹெட்செட்டு ஹெட்செட்டோடு நாங்கள் வந்து இந்த ஃபோன் கவரு எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம் இந்த எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரேட்லேயே அந்த மாதிரியான ஒரு ஸ்கீமு இருக்குங்க ஆ இருக்குங்க ஆ இருக்கு அது வந்துவிட்டு தீபாவளி ஆஃபர் அப்டின்னு சொல்லிவிட்டு சொன்னால் அந்த ரீச்சார்ஜ் பண்றது இந்த மொபைல் டேட்டா அப்படிங்கிற மாதிரியான அந்த சிம்மினுடைய அந்த இது வந்துவிட்டு அது ஒரு மாதிரி இருக்குங்க எங்கள் கடையில் எங்கள் ஷோரூமில் வந்துவிட்டு விவோ ஷோரூம் தான் நாங்கள் வச்சு வச்சுருக்கோம் ஆ இங்கே வந்துவிட்டு மொபைல் சேல்ஸ் பண்ணுறது பழைய மொபைல் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரியான ஒரு சில இதுங்கலாம் நாங்கள் செஞ்சு எந்த கம்பெனி மொபைலாக இருந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரியான ஒரு சில இதுகள்லாம் வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எங்கள் ஷோரூம் புதுசாக வந்துவிட்டு எங்கள் ஹெட் ஆஃபிஸ் வந்துவிட்டு கோயம்புத்தூரில் இருக்குங்க இங்கே அன்னூரில் வந்துவிட்டு நாங்கள் புதுசாக ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த எங்களுடைய கம்பெனியினுடைய கிளைகளை வந்து நிறைய இடத்துக்கு விரிவு படுத்த சொல்லி ஒரு இது சொல்லியிருக்காங்க எங்கள் எம்டி அதுக்காக வந்துவிட்டு நிறைய சலுகைகள் திட்டங்கள்லாம் அவங்க வந்து அறிவிப்பு செஞ்சுருக்காங்க அதை அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருக்கங்களோ அது வந்து நாங்கள் உங்கள் கிட்டே ஓப்பனாக சொல்கிறோம் இந்த மாதிரி புதுசாக வர ஒவ்வொரு கஸ்டமரு கிட்டேயும் எங்களுடைய கம்பெனியினுடைய சிஸ்டத்தை பற்றி சொல்கிறோம் இது தெரிஞ்சு ஒரு தடவை வந்து செஞ்சாங்கனா இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டே சொல்லி எங்கள் வியாபாரத்தை விரிவு படுத்துகிற மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி எங்கள் எம்டி எங்களுக்கு சொல்லியிருக்காருங்க ஓகேமா ஓகேங்க வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்துவிட்டு இப்போ ஓகேமா